தமிழ் மொழி எல்லோருக்கும் பிடித்த மொழி தமிழ் மொழிய வந்து எல்லோருமே கற்றுக்கிட்டா எல்லோருமே பேசுகிறதுக்கு நெனைக்காக அது மாதிரி ஹிந்திக்காரக எல்லோருமே வரதவகளும் தமிழ் மொழிய ஈசியாக பேசி நல்லா நல்லா பேசுகிறாங்க அது மாதிரி வெளிநாட்லேருந்து வரதவங்களும் தமிழ் மொழிய கற்றுக்கிடணும் தமிழ் மொழி பேசணும் தமிழ் மொழி பிடித்த மொழியா இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் மொழி மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காக நல்லபடியாக பேசுகிறாக